நான் லாஸ்ட்டாக ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கியிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கனா நான் வாங்கின ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கனா ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அதில் இருக்கிற பெஷாலிட்டினு பார்த்தீங்கனா கொஞ்சம் குறைவாக இருக்குது அதில் இருக்கிற ரிமோட்டு மற்றபடி நெட் கனெக்ஷன் இந்த ப்ளூடூத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கனா ரொம்பவுமே எனக்கு ஒரு நெகட்டிவ்வான ஒரு திங்கைதான் கொடுக்குது